ஒன்றுல்ல சார் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் போர்ட்டின் ப்ரோ மொபைல் ஒன்று வாங்கனும் எனக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்றிங்களா ரெடி கேஷ்னா எவ்வளோ அமௌன்ட்டு வரும் இதை விட கம்மியாக இருக்காங்க சரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லுங்கள் ஆ சரி ஓகே என்னென கலர் இருக்கு ஃபோனில் பிளாக் இல்லையா

ஃபோட்டோ கிளாரிட்டி நல்லாருக்குமா சரி ஓகே இதை விட பெட்டர் ஃபோன் வேறு எதாவது இருக்கா பிளாக் கலரில் ஒரு ஒன் சரி ஓகே சரி ஓகே

சரி ஓகே நான் இதையே வந்துவிட்டு ஆர்ட்ரு பண்ணிக்கிறேன் டேரெக்ட்டாக வந்து வாங்கனுமா இல்லை வந்து ஆர்ட்ரு போடுவிங்களா நீங்கள் ஓகே அட்வான்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் இஎம்ஐ பே பண்ணலாமா சேரி ஓகே சரி ஓகேங்க நான் டேரெக்ட்டாக வந்து வாங்கிறப்போ சொல்லுறங்க எப்படின்னு ஓகே தேங்கி யூ